நான் வந்துட்டு ஒரு சின்ன கடை வைச்சிருந்தேன் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்டி வரி வந்துட்டு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் வந்துட்டு செலுத்த முடியிலை அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி எப்படி செலுத்துணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அனுப்பின பழையப் பொருட்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் மறுபடியும் அதுக்கான ஜிஎஸ்டி வரிக்கான இதை வந்துட்டு நான் மறுபடியும் இணையதளத்தில் பதிவுப் பண்ணி இது பண்ணிப் ஜிஎஸ்டியை வாங்கிவிட்டேன்